ஹலோ ஆ மேடம் நாங்கள் கடையில் மருந்து வாங்கிட்டு போயிருந்தோம் தோட்டத்தில் இது எள் வய எள்ளுச்செடி போட்டிருக்கோம் அந்த செடிக்கு மருந்து வாங்கிட்டு போயிருந்தோம் கடையிலிருந்து அது செடிலெலாம் அடித்த ஒடனே அது ஒரு மாதிரி செடியெல்லாம் ரொம்ப வாடின மாதிரி ஆயிடுச்சு அது நீங்கள் கரெக்டாக அதுக்கொரு சொல்லி கொடுத்திங்களா இல்லை எப்பிடிங்க மேடம் கொடுத்திங்க மருந்து ஒரு நா ஒரு எட்டு மில்லி இருக்கும் எட்டு எம்எல்ருக்கும் அதை ஊற்றி அடித்தோம் நீங்கள் சொன்ன அப்படிங்களா நாங்கள் சோ கரைக் நீங்கள் கரெக்டாக சொல்லிக் கு சொல்லியிருந்துருக்கலாம் நாங்கள் அது சரியாக கவனிக்கிலையா என்னான்னு தெரில நாங்கள் அடித்த செடியெல்லாம் இப்போது வீணாக போன மாதிரி ஆயிடுச்சு ஏங்க மேடம் இப்படி பண்ணுறிங்க இதெல்லாம் நீங்கள் சொல்லவே இல்லைங்களே எதுவும் சொல்லலைங்களே தெளிவாக கொஞ்சம் சொல்லியிருக்கணுல்லங்க மேடம் இப்போ நாங்கள் காசு இவ்வளோ போட்டு அடித்தே இது மாதிரி வேஸ்டாக போயிடுச்சு நீங்கள் தெளிவாக சொல்லிருந்திங்கனா நாங்கள் அதுமாதிரி அடிச்சுருந்துருப்போம் நீங்களும் தெளிவாக சொல்லாததினால இப்படி வேஸ்ட்டாக போயிருச்சு அதுக்கு என்ன பண்றதுங்க மேடம் செடியெல்லாம் ரொம்ப வாடின மாதிரி காஞ்ச மாதிரியே ஆயிருச்சுங்க இப்போ நாங்கள் இது இவ்வளோ காசு போட்டு வாங்கியிருக்கோம் இதுக்கு ரிட்டன் மருந்து ஃப்ரியாகவே கொடுப்பிங்களா இல்லை கா அதுக்கெலாம் அமௌண்ட் எல்லாம் தர முடியாதுங்க

கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க நீ உங்க கடையில் தான் வாங்கிட்டு போயிருக்கோம் உங்கள் ப்ராடக்ட் தான் இப்படி மிஸ்டேக் ஆயிடுட்சி அமௌண்ட் இல்லாமல் கொஞ்ச தர முடியாதுங்களா சரிங்க சரி நாங்கள் வீட்டில் கலந்து பேசிவிட்டு நாங்கள் என்னான்னு சொல்லுறோங்க ம் சரிங்க இல்லைங்க வாங்குறதுன்னாவே நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிடறேங்க

ஆ சரிங்க